ஆ ஹலோ சார் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமா ஆ சார் நா வந்து எங்களோட அம்மாவோடய பிறந்தநாளுக்காக ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரு பரிசாக கொடுக்கலானு நினைக்கிறேன் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் க சொல்ல முடியுமா

ஆ சரி ஆ சரிங்க சார்

எனக்கு வந்துவிட்டு மஞ்சள் கலர் இல்லைன்னா சிவப்பு கலர் ஆ ஓகே தான் சார் ஆ ஓகே சார் அது சார்ஜு அவ்வளோ நல்லா நிற்குமா சார் ஆ

ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் சார்

ஆ ஆ ஓகே சார் இஎம்ஐயில் தான் சார் பார்க்குறோம் ஐம்பதாயிரம் வெச்சிருக்கோங்க சார் ஆ சொல்லுங்கள் சார்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார்

இல்லை சார் வேறு ஏதாவது த டீட்டெயில்ஸ் வேணும்ன்னா உங்களுக்கு இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேக்கலாம்ல சார் ஆ ஓகே சார் ம் நன்றி சார்